ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூவுக்கு போய்ருந்தேன் அங்கே வந்துவிட்டு செலக்ட் ஆகிட்டேன் அப்புறமாக வந்துவிட்டு நான் உள்ளே போய்ட்டு என்னோடய கேபினுக்குப் போன பிறகு பார்த்தா என்னோடய ஒரு பழைய ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட நான் ரொம்பவே க்ளோஸாக இருந்து அதுக்கப்புறம் வந்துவிட்டு ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துவிட்டு அவங்க பெருசாக வந்துவிட்டு என்னை நினைச்சிட்டு ரொம்ப தள்ளிப் போய்ட்டாங்க அவங்கள வந்து திரும்பவும் வந்துவிட்டு நான் பார்க்கற மாதிரி அவங்கள்ட்ட பழகுற மாதிரி வந்துவிட்டு வந்துடுச்சு எப்படி வந்துவிட்டு அவங்கள்ட்ட பழகுறதுன்னு எனக்கு தெரியல அவங்களும் வந்துவிட்டு எங்கிட்டே பேசலை நானும் வந்துவிட்டு பேசலை ஜஸ்ட் வந்து நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் கடைசியில் வந்துவிட்டு ஒரு ஒரு டீம்மு அந்த டீமில் வந்துவிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்னாக போட்டாங்க நாங்கள் வந்து பேசிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நெலமை வந்து வந்துடுச்சு அப்புறமா வந்துவிட்டு நாங்கள் பேசினோம் என்னதான் வந்துவிட்டு அந்தளவுக்கு சகஜமாக வந்து எங்களால் பேச முடியல இருந்தாலும் வந்துவிட்டு நாங்கள் வந்து ஓரளவுக்கு பேசினோம் அந்த அந்த அந்தவொரு தருணம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் இவங்கள்ட்ட பேசமாட்டோம் அப்படின்னா அந்தக் கம்பெனியில் வந்து ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க ஸோ வந்துவிட்டு பேசிதான் ஆகணும்ன்ற சுச்சிவேஷனில் பேசி அந்த அங்கே வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்து எப்படியோ வந்து சமாளிச்சுட்டேன்